ஹலோ புஷ்பா காய்கறி கடைங்களா இது மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணாவுக்கு மேரேஜி உங்கள்க் கிட்டே காய்கறி எல்லாம் வாங்கிக்கலாங்களா ஆ வெங்காயலாம் எவ்வளோ மேடம் மா சரி மேம் வெங்காயம் பத்து கிலோ வேணும் ஆ தக்காளி ஒரு ஏழு கிலோ வேணும் தக்காளி எவ்வளோ ஆ சரி மேம் ஓ ஆ ஆமாம் உருளை கிழங்கு முட்டைகோஸ் இந்த மாதிரி எல்லாம் முட்டைகோஸெல்லாம் ஒரு அஞ்சு கிலோ வேணும் அது ஆ சரிங்க மேம் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி காய்கறி எல்லாம் நல்லா இருக்குமில மேடம் ஆ சரி ஓகே எல்லாம் ஃப்ரெஷாக கொடுத்து விடுங்க ஆ சரி மேம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காய்கறியெல்லாம் போட்டு கருவேப்பில்ல கொத்தமல்லி இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது போட்டு டிஸ்கவுண்ட் ஏதாவது எல்லாம் பண்ணி கொடுக்க முடியுங்களா ஆ சரிங்க மேம் கொஞ்சம் ஆ ஹோம் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி தர முடியுங்களா ஆ ஓகே மேம் நான் உங்களுக்கு அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணுறேன் எனக்கு இந்த அட்ரஸ்க்கு ஹோம் டெலிவரி கொடுத்துருங்க மேம் அமௌண்ட் ஆன்லைனில் பே பண்ணிடுறேன் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்